எங்கள் வீட்டில் வந்து டைனிங் டேபுள் இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து கீழே தான் உட்காந்து சாப்பிடுறாங்க எழுதுகிறதுக்கு உட்காந்து திருப்பி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து இது கிரியாஸில் டைனிங் டேபுளை டைனிங் டேபுள் வாங்கலாம்னு இருந்தோம் அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய கண்ணாடி இது தான் இருந்தது கண்ணாடி இதுது அவ்வளோ சேஃபாகவும் இல்லை மேனேஜும் பண்ண முடியாது நாங்கள் வுட்டில் பார்க்கலாம்னு இருந்தோம் வுட்டில் பார்த்தா அங்கே நிறைய வெரைட்டிஸ் கூட இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கிரியாஸ் நிறைய கம்பெனி இருக்குது அந்த மாதிரி டைனிங் டேபுள் வாங்குறதுக்கு அங்கே நிறைய கலெக்சன்ஸ் கூட இருந்தது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது கீழே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுறோம் நாங்கள் அவ்வளோ வந்து ரொம்ப ரிச்சாகலாம் இல்லை இருந்தாலும் நாங்கள் டைனிங் டேபுளில் உட்காந்து சாப்பிடுணும் எழுறதுக்கு உட்காறதுக்கு முடியாது அப்படினு நாங்கள் போய் கிரியாஸில் பார்த்தோம் அங்கே வுட்டில் நிறைய கலெக்சன்ஸ் இருந்தது ரொம்ப நல்லாயிருந்தது எங்களுக்கும் பிடிச்சிருந்தது என் பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தது ஸோ அங்கே வாங்கலாம்னு டிசைட் பண்ணோம் யா